இப்போ எங்கூரில் முதன்மைத் தொழில்னு எடுத்துக்கிட்டால் வந்து குத்துவிளக்கு தான் குத்துவிளக்கு வந்து நாச்சியார் கோவில்ல தான் செய்வாங்க நாச்சியார் கோவில்ல ஃபேமஸே குத்துவிளக்கு தான் வெளிநாட்டில் இருந்துலாம் வந்து குத்துவிளக்கு நாச்சியார் கோவில்ல தான் வாங்கிட்டு போவாங்களே வெளியூர் வெளிநாடு வெளி எங்கே பார்த்தாலும் இருந்து நாச்சியார் கோவில்ல இருந்துதான் குத்துவிளக்க வந்து வாங்கிட்டு போவாங்க மண்பாண்டம்லாம் எடுத்துக்கிட்டால் தலையாட்டி பொம்மை சின்னச் சின்ன பொம்மைங்க பானை அடுப்பு எல்லாமே வந்து தமிழ்நாட்ல மட்டுந்தான் செய்வாங்க வேறு எங்கேயுமே செய்ய மாட்டாங்க இப்போ வெயில் காலத்தில் தண்ணிப் பிடிச்சு வைக்க மண்பானை எல்லோருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு எல்லோருமே மண்பானை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நெசவுன்னு எடுத்துக்கிட்டிங்கனா இப்போ வந்து நெசவு வந்து தமிழ்நாட்டில் மட்டுந்தான் காஞ்சி காஞ்சிப்பட்டு திருபுவனம் பட்டு எல்லாமே நெசவு வந்து தமிழ்நாட்ல மட்டுந்தான் நெசவு பண்ணுறாங்க அதுவும் இப்போ வந்து பட்டில் வந்து முன்னடிலாம் பார்ட்ரு போட்டது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து டிசைன் டிசைனாக இருக்குது மயில் போட்டு ஏதாச்சும் ஒரு பூ போட்டு இந்த மாரி டிசைன் டிசைனாக வைக்கிறது இப்போதெல்லாம் முன்னடிலாம் வந்து ஏதாச்சும் ஒரு கட்டம் போட்டு இல்லைனா ஒரே கலரு அப்படிதான் பட்டு புடவை இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து பொண்ணு மாப்பிள போட்டோ போட்டு டேட் போட்டு பேர் போட்டு எல்லாமே நெசவு பண்ணுறாங்க இப்போ சிற்பக்கலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பழம்பெரும் கோவில்ல ஒன்று தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்போ இரண்டாயிரம் வருஷத்து பழமையான கோவில்னு சொல்கிறாங்க அந்த தஞ்சையோட கோபுரம் வந்து நிழல் தெ வெயிலில் படாது அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டிலெல்லாம் இந்த மாரிலாம் கிடையவே இந்த மாரி சிற்பக்கலை எல்லாம் கிடையாது இப்போ வந்து வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்த்துட்டு எப்படி இப்படி எல்லாம் கட்டியிருக்காங்க எப்படி எப்படிலாம் வெச்சு இந்த கற்களெல்லாம் அடுக்கியிருப்பாங்க நம்மெல்லாம் வந்து சிமெண்ட்டு ஜல்லி செங்கல் கொத்தனார் பயன்படுத்தி நம்மெல்லாம் கட்டினா இவ்வளோ இவ்வளோ பெரிய கல்லை மலை மலையிலேருந்து எப்படி சைஸாக பேர்த்துட்டு வந்து எப்படி இப்படிலாம் செஞ்சுருக்காங்கனு எல்லாம் வியக்கிறாங்க இப்போ நம்ம மகாபலிபுரம் எடுத்துக்கிட்டாலே ஒரே ஒரு பெரிய உருண்டை இருக்கும் அது எங்கேயுமே நகராதுன்னு சொல்வாங்க அந்தக் கல் அது வந்து எல்லாமே தமிழ்நாட்ல உள்ள எல்லா கோவிலுமே எடுத்துக்கிட்டால் வெறும் தமிழ் சிற்பக்கலையாகவே தான் இருக்கும் மீதி எல்லாம் சிற்பங்கள் எங்கே தமிழில் செதுக்கி வெச்சிருக்காங்க எல்லா கோவிலுமே பழம்பெரும் கோவில்கள் தான் எல்லோருமே வியக்கும் வகையில் தான் இருக்குது இப்போ கங்கைகொண்ட சோழபுரம் த தாராசுரம் கோவில்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இப்படிலாம் தத்ரூபமாக கட்டி இருப்பாங்கன்னு யாராலேயுமே கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ விவசாயம்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்கனா தமிழ்நாட்லயே தமி தஞ்சாவூர் தான் நெற்களஞ்சியம் என்று அழைக்கின்றாங்க அதிகமாக நெல் விளைகிற மாநிலமே தமிழ்நாட்ல தஞ்சாவூர் தான் தஞ்சாவூர் தான் விவசாயம் அதிகமாக நடக்கிற இடமும் தமிழ்நாடு தான் இப்போ அதிகமாக எல்லோருமே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடிலாம் விவசாயத்தை யாருமே மதிக்காமல் இருந்தாங்க இப்போ எல்லோருமே விவசாயத்தை மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதிகமாக இப்போ வந்து தமிழ்நாட்லே நெல் பருத்திலாம் பருத்திலாம் வந்து வட மாநிலத்தில் தான் அதிகமாக விளைவிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து தமிழ்நாட்லியுமே அதிகமாக விளைவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டின் நெற் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூருனு அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதிகமாக விவசாயத்துக்கு தான் இப்போ எல்லோருமே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க முன்னடிலாம் அதிகமாக முக்கியத்துவம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து படித்தவர் படிக்காதவர் மட்டுந்தான் விவசாயம் பண்ணிவிட்டு இருந்தாங்க இப்போ படித்த படிக்காதவர்களைவிட படித்தவர்தான் விவசாயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு அது வந்து எந்த எ எந்த முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லோருமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எவ்வளோ பெரிய கோடிஸ்வரனாக இருந்தாலும் அவன் ஒரு அஞ்சு ஏக்கராச்சும் வெச்சு இப்போ எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க முன்னாடில்லாம் வந்து காசு இருக்குது இப்போ ஒருத்தங்க ஒரு இப்போ வந்து வயல் வந்து அப்போல்லாம் ஒருத்தங்கள்ட்டயே அவ்வளோ வயல் இருந்தது அப்படி அப்படிலாம் அப்போ இல்லை யார் எப்படி இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஒரு ஏக்கராச்சும் நிலம் வெச்சு நட்டு பயிர் பண்ணிட்டு இருக்காங்க